இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னா பொம்பளை பிள்ளையை பொருத்த வரைக்கும் எங்கள் அப்பா எப்படின்னால் பொம்பளை பிள்ளைங்கங்கறவங்க நல்லா படிக்கணும் அப்படின்னுதான் எங்கள் அப்பா நினைப்பாங்க அதுமாதிரி பசங்களையும் நல்லா படிக்க வைக்கணும்னுருப்பாங்க நான் வந்து எப்படின்னா இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து ஒரு எம்எஸ்சி படிச்சுருக்காங்க அதுமாதிரி இப்போ நான் நான் வந்து இப்போதான் ஒரு ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் தம் என்னோடய அண்ணன் வந்து அண்ணனும் நிறைய படிச்சுருக்காங்க இப்படி நாங்கள் நிறைய படிக்குறோம்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் கிட்டே சொல்வார் நீங்ள்க எவ்வளோ படிக்கிறதாக இருந்தாலும் படிங்க காசைப் பற்றி நான் காசைப் பற்றி நான் பார்த்துக்கறேன் நீங்கள் நல்லா படிங்க அப்படிம்பார் பெண் பொம்பளை பிள்ளைங்க கல் ஸ்கூலுக்கு போகிறது என்னன்னால் முந்தைய காலத்திலெலாம் வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து எல்லா ஸ்கூல்லையுமே பொம்பளை பிள்ளைங்க தான் நல்லா படிக்கணும்னு ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப இது பண்ணுறாங்க